எங்கள் வீட்டில கழிப்பறை இருக்குது நாங்கள் ஏன் இப் நாங்கள் ஒரு ஒரு ஊர்ல இருந்தோம் அப்போ கழிப்பறை இல்லை அதனால் நாங்கள் ரொம்ப சிரமப்பட்டோம் எப்படி சொல்லுறது வெளியில தான் போகணும் வெளியில கொள்ளைப்பக்கம் போகும்போது அது ஒரு பெரிய இடம் அந்த பெரிய அது ஒரு வழி நம்ம போகும்போது ரொம்ப சிரமம் அதனாலேயே நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் கழிப்பறை நைட்லலாம் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி போறது நைட்ல அங்கே தான் போகணும் அப்போ என்ன பண்ணமுடியும் சொல்லுங்க எதுவுமே பண்ணமுடியாது அதனாலையே நாங்கள் இன்னொரு இடத்துக்கு மாறினோம் அப்படி மாறும்போது எங்களுக்கு கழிப்பறை இல்லாமல் நாங்கள் அந்த வீட்டுக்கு வரவேமாட்டோங்கிறதை முடிவாக சொல்லிட்டோம் அதனால் எங்களுக்கு ஃபஸ்ட் கட்டுனது வீடோ இல்லையோ கழிப்பறை தான் அதை கட்டிட்டு அதனால் எங்களுக்கு என்னென்ன நன்மை நாங்கள் தனியாக இருக்கோம் எங்களுக்கு தனியாக எப்போதுமே நினச்ச நேரத்துக்குலாம் நாங்கள் போய்க்கிறோம் எங்களுக்கு அது ஒரு பாதுகாப்பாக இருக்குது கழிப்பறை இருக்கிறது ஒரு பாதுகாப்பாக இருக்குது அது ஒரு சுத்தமாக இருக்குது எந்த ஒரு நோயும் அஃபெக்ட் பண்ணாது நம்மளை எங் நம்ம கழிப்பறையை நம்ம கிளீன் பண்ணிட்டு நம்ம இருக்கப்போகிறோம் இதே பொதுவான ஒரு இடத்துக்கு போனோம்னால் அங்கே எவ்வளோ எல்லாருமே அங்கே தானே இருப்பாங்க அப்படி அப்படி இருக்கும் போது எல்லாருக்குமே நமக்கு அந்த பாதிப்பு ஏற்படும் இல்லையா இதே நம்ம கழிப்பறைனா நமக்கு நம்ம போய்ட்டு நம்ம கிளீன் பண்ணுவோம் நம்ம வீட்டில உள்ளவங்க மட்டும் போவாங்க எல்லா டைமும் போகமாட்டாங்க நமக்கு தோ நமக்கு எப்பப்பல்லாம் கழிப்பறை யூஸ் பண்ணனும் தோணுதோ அப்பல்லாம் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணுவோம் இதே நம்ம வெளியே போணும்னா நம்ம யோசிச்சு யோசிச்சு யாராவது வந்திருவாங்க வந்திருவாங்கன்னு யோசிச்சு போவோம் அதுமாதிரி இல்லைல அதனால் நம்ம நம்ம வீட்ல கழிப்பறை நம்ம அத்தியாவசியமான ஒரு இடம்னா அது கழிப்பறை மட்டும் தான் எந்த வகையிலையுமே அது அது இல்லாத எந்த இடத்துக்குமே நம்ம போகவே கூடாது கழிப்பறை மட்டுமே நமக்கு ஒரு அத்தியாவசியமான பொருள் அது மட்டுமே நமக்கு அத்தியாவசியமாக இருக்கிறது கழிப்பறை இல்லை அப்படின்னா நம்மளால் எதுவுமே பண்ணமுடியாது கழிப்பறை பயன்படுத்தி நம்ம வந்துட்டு எல்லாமே பண்ணனும்